நான் ஒரு பேங்க்குக்கு போகறேன் அந்த பேங்க்கில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது எப்படின்னு தெரியல பேங்க்குக்கு போகறேன் அந்த பேங்க்கில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே என்ன கேட்குறான் ஆதார் வந்து லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயோமெட்ரிக்கில வந்து அந்த இந்த கைரேகை வைக்கறது ஸ்கேன் பண்ணுறது அப்புறமேட்டு கண்ணு ஸ்கேன் பண்ணுறது கை ஸ்கேன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே வந்து க அது கேட்டாங்க அதனால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா அந்த பயோமெட்ரிக் அங்கே வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க